இது வரைக்கும் நான் எந்த கேஸ் ஃபேக்டரிக்கும் போனது இல்லை ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு நிறையலாம் தெரியாது அது எனக்கு தெரிஞ்சது கொஞ்சமாக நான் சொல்கிறேன் ஆக்சிஜன் வந்து யாராலேயுமே கண்ணால் பார்க்க முடியாது ஜென்ரலாகவே வந்து ஆக்சிஜன் ஹாஸ்பிட்டலில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து இந்த கோவிட்டில் வந்து நிறையவே யூஸ் ஆச்சு அது நிறைய தட்டுப்பாடும் வேறு இருந்துச்சு அதனால் இந்த ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க நம்மளுக்கு நேச்சுரில் வந்து ஆக்ஸிஜன் இருக்குது அது அது இல்லை அது தவிர்த்து நம்மளுக்கு இந்த ஆக்சிஜன் வந்து நிறையவே தேவைப்பட்டுச்சு இந்த கோவிட்டில் அப்போது தான் நான் வந்து நம்மளுக்கு அந்த ஆக்சிஜனோடய அருமையும் தெரிஞ்சுது எவ்வளோ நம்மளுக்கு அது இல்லாமல் நம்ம நிறைய பேர் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்கன்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சுது புரிஞ்சுது அந்த ஆக்சிஜன் இல்லாமல் இந்த கோவிட்டில் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க அதை வாங்கறதுக்குள்ள எல்லோருக்கும் நிறைய கஷ்டப்படு வந்துருச்சு அது இல்லாமையே நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க